ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் சுகுணா சிக்கன்ஸ் தான் சொல்லுங்கள் ஆமாங்க சார் திருவண்ணாமலை தான் மெயின் ரோட்டில் இருக்குது காமரா சார் எல்லா விதமான கோழிகளும் இருக்குது நாட்டுக் கோழிலிருந்து ப்ராய்லர் கோழிலிருந்து கின்னிக்கோழி நெருப்புக் கோழி பறக்கும் கோழி நடக்கும் கோழி வான் கோழி பொந்தாக் கோழி சண்டைக் கோழி கோழி குஞ்சுலேருந்து முட்டைலேர்ந்து எல்லாமே இருக்குது சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் நீங்கள் வளர்க்க கேட்குறீங்களா அறுக்க கேட்குறீங்களா கோழிக் கடை வச்சு கறிக்கடை வச்சுருக்கீங்க கரெக்டா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சார் வியாபாரம் ஆகும் ஐம்பது கிலோ கறி வந்து வியாபாரம் பண்ணுவீங்களா பெரிய ஆள் தான் போலேயே அப்போ திருவண்ணாமலையில் நீங்கள் கறிக்கடை வைச்சே பணக்காரன் ஆன கதையை க கதைல்லாம் நான் கேள்வி தான் பட்டிருக்கேன் நீங்கள் சொல்லி தான் நான் நேரில் பார்க்கப் போகிறேன் போல் சார் நம்மக் கிட்டே எல்லா ரக ரகமாக வகை வகையாக இருக்குது சார் கோழி உங்களுக்கு என்ன கோழி என்னைக்கு வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் கடை ஆரம்பிச்சுட்டிங்களா ஆரம்பிக்கப் போகிறீங்களா கருங்கோழியோடய ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா இருதய நோய்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடய ரத்தம் உட்பட எல்லாமே வந்து ரெட் கலரில் தான் இருக்கும் சாரி கருப்பு கலரில் தான் இருக்கும் ஸோ கோழி வகையிலேயே கொஞ்சம் ரொம்ப ரேரஸ்ட்டு பீஸ்ஸுனு பார்த்திங்கன்னா அது வந்து கருங்கோழி தான் இன்னும் அதுக்கு டீட்டைல்ஸ் ஏதாவது தேவைப்படுதா சார் நாட்டுக் கோழிங்றது அது வந்து ரொம்ப அரிதுனெலாம் சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ இருக்கற காட்டு காலக் கட்டத்தில் எல்லாேருமே நாட்டுக் கோழி வளர்க்கறாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சின இல்லை சார் நீங்கள் கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் நாட்டுக் கோழியை வந்து ஒரு செட்டு முட்டையோடு கொடுத்துட்றேன் நீங்கள் அதையும் வைச்சுருங்க அது குஞ்சு பொறித்து உங்களுக்கு வந்து நிறையா கோழியாக ஆகிடும் அதை வைச்சு நீங்களே ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பத்து கிலோன்னால் பத் ஒரு அதாவது பத்து கிலோவில் ஏ கோழியை வந்து எடை போட்டு உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்ருவோமா சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் கிட்டே பிஸ்னஸ் பண்ணிணது வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு வியாபாரிக் கிட்டே பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் கூட வேறு யாராக இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஆ உங்கள் நண்பரையும் கூட்டு வாங்க மறக்காமல்